போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையினால் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தேசிய நெடுஞ்சாலையிலையும் மாநில நெடுஞ்சாலையிலையும் மெயின் மெயினாக மெயினாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறவங்க தான் அவங்களுக்கு தனியாவே லைன் யாருமே கொடுக்கிறதே இல்லை சரி வெள்ளைக்கோடு தான் போட்டுருக்குறாங்க வளைஞ்சி வளைஞ்சி போகிற ஒரே விஷயம் நேர்கோட்டுலையே விடவே மாட்டிங்கிறாங்க அந்த வண்டி ஓட்டுகிறப்ப கூட விட மாட்டிங்கிறாங்க வந்து வந்து பெரிய வண்டிக்காரங்க கொண்டாந்து கொண்டாந்து உள்ள விட்றாங்க உள்ள விட்றாங்க ஒரு பெரிய சவாலாக இருக்குது கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அடி கீழே இருக்குது வண்டி ஓடிட்டு போகும் போது கீழே பார்த்தீங்கன்னா அரை அடி ஒரு அடி பள்ளமே வந்துடுது கனரக வாகனத்துக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேர ஓட்டிகிட்டு வந்து டக்குன்னு கீழே இறக்கி விட்டுட்றாங்க நம்ம கீழே விழுக வேண்டியது அதனால் வி கீழே வந்து விழுந்து அவங்களே தானாவே விழுந்து எத்தனையோ பேர் காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கெல்லாம் ஒரு போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகிட்டே தான் இருக்குது அதனால் கட்டமைப்பு வந்து டூ வீலர்க்கு அப்படின்னு கொடுக்க வேண்டியது டூ வீலர் மட்டும் போகணும் பாற நடந்து போகிறதுக்கு அப்படினும் போது வாக்கிங் நடந்து போகிற மாதிரியே கொடுக்கணும் அந்த கோடு போட்டுருக்குறதே கரெக்டாக யாருமே பயன்படுத்துகிறது இல்லைன்னு பார்த்தா அதனால் சொல்லி கொடுக்கிறது இல்லை அதுக்கான விழிப்புணர்வு இருக்கிறதுனால அதில் நம்ம நடந்து போகிறதுக்கு நமக்கு அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது வெள்ளைக்கோடு போட்டுருக்குறாங்க அதை தாண்டி போகணும் க்ராஸ் பண்ணி போகணும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் எல்லாம் சொல்கிறாங்களே தவிர அது யாரு வந்து அதையை பயன்படுத்துகிறதே கிடையாது மஞ்சள் கோடு எதுக்கு போட்டுருக்குது சிவப்பு கோடு எதுக்கு போட்டுருக்குது பச்சை எதுக்கு போட்டுருக்குது அப்படின்னு தெரியல க்ரீன் சிக்குனல் போட்ருக்காங்கன்னு தான் பேரு ஆனால் அதுலே இருந்து அந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விஷயமா இருக்குது வண்டி வாகனம் ரெண்டு அடி தள்ளி நில்லுங்க நாலடி தள்ளி நில்லுங்க பத்தடி தள்ளி நில்லுங்கன்னு வார்த்தையில் மட்டும் தான் எழுதி அங்கே வச்சிருக்குதே தவிர நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்னு கிட்ட கொண்டாந்து கொண்டாந்து நிறுத்திடுறாங்க வண்டி இந்த பக்கம் திருப்புகிறதா அந்த பக்கம் திருப்புகிறதாங்கறதே குழப்பத்துலையே நிற்கிது நடந்து போகிறவங்களும் அதே மாதிரி எதோ ஒரு பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஓட்டுறது இந்த பக்கம் ஓட்டுறாங்கன்னா அவங்களும் எதோ ஒரு சிரமத்துக்கு ஆளாகிட்டே தான் இருக்கிறாங்க இப்படி தான் போகணும் இப்படி தான் நடக்கணும் இவ்வளோ வேகத்தில் இந்த இடத்துலேருந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே வந்து சரியாக விழிப்புணர்வே இன்னும் யாருக்குமே வர மாட்டிங்கிது நாமளும் எவ்வளோ விழிப்புணர்வோட தான் போகிறோம் ஆனால் பின்னால் போகிறவங்க வந்து வேகமாக கொண்டாந்து இப்போ வண்டி பார்த்துட்டா மிக பெரி நூறு நூற்றம்பது ஸ்பீடு இரநூறு ஸ்பீடு வண்டியை தான் இருக்குது நாற்பது ஸ்பீடு முப்பது ஸ்பீடுன்னு போடில் மட்டுந்தான் இருக்குது தவிர வாகனத்தில் போகிறயில பார்த்தா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது தான் ஆகும் வாகனம் ஓட்டி ஓட்டி வரக்கூடிய இளைஞர்கள் ஓட்டும் போது நம்ம மாசத்தில் நம்ம வண்டி ஓட்டுகிறதும் ரொம்ப சிரமமா இருக்குது நடந்து போகிறதுமே அதை விட பெரிய சிரமமா இருக்குது இன்றைக்கு வாகனங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு அந்த கட்டமைப்புனு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது குறுகிய சாலை இருபத்தி மூணு அடி இருக்குதுங்குது நாற்பது அடி இருக்குது அறுபதடி ரோடு இருக்குது ஆனால் அதுக்கு மேல வாகனங்கள் வந்து ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்குது அது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது பார்த்து மெதுவாக தான் போகணும்னு சொல்கிறோம் நாம மெதுவாக தான் போகிறோம் ஆனால் பின்னால் வர்றவங்க நேராக நூற்றம்பதுல கொண்டாந்து டக்குன்னு ஒரே தட்டு தட்டிவிட்டு போட்டு போயிடுறாங்க எதோ ஒன்று வர்றாங்க உள்ள புகுந்து உள்ள புகுந்து வந்துடுறாங்க ஓ வண்டி ஓட்டும் போது இப்படி தான் அளவாக போகணும் அப்படிங்கிறத இங்கே யாருமே பயன்படுத்த மாட்டுறாங்க போயிட்டு இருக்கிறாங்க ஹெல்மெட்டு போடணும்னு சொல்கிறாங்க சீட் பெல்ட்டு போடணும்னு சொல்கிறாங்க லைசன்ஸ்ஸு வச்சிக்கோங்கனு சொல்கிறாங்க எல்லாமே வச்சிக்கிட்டால் கூட போனால் கூட அந்த வண்டி வேகமாக போகிறது வேகமாக வர்றதுங்கிறது ரொம்ப பிரச்சனையான விஷயமாக இருக்குது இளைஞர்களுக்கு தெரிகிறது இல்லை அவர்களுக்கெல்லாம் நல்லா ரத்த ஓட்டத்தோட போயிட்டு இருக்கிறாங்க வேகமாக போயி சேர்ந்துட்றாங்க பெரியவங்க வயது முதிர்ந்தவுங்க சின்ன குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப போக்குவரத்து வாகனம் ரொம்ப பெருகி போய் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் போனால் நம்ம திரும்பி வீட்டுக்கு வருவமா அப்படிங்கிறதே ஒரு நிலையில்லாத சூழ்நிலையாக இருக்குது இ அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் ஒவ்வொரு நாளுமே கிராம சாலைகள்னு சொல்கிறதுக்கூட இன்னைக்கு அதில் கூட வீடுகள்லாம் நிறையா ஆகிருச்சு வண்டி வாகனங்கள் நிறையா போகுது அந்த ரோட்டுகளை க்ராஸ் பண்ணுறதே சிரமமாக இருக்குது தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையினு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு போக்குவரத்துக்கு வந்து நம்ம நம்ம நடந்து போகிறதுக்கே மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது சவாலை எப்படி முறியடிக்க போகிறதுனே தெரியல உள்கட்டமைப்புகள்லாம் மாற்றி அமைச்சால் மட்டுந்தான் நம்ம ஒரு சீராக போயிட்டு இருக்குங்க இது இல்லைன்னா விபத்துக்கள் வந்து நடக்க தான் செய்யும் உள் கட்டமைப்பு வசதிகள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் இன்றும் செவ்வணையா செஞ்சி மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ரொம்ப அவசியம்